எங்க குடும்பத்தில் வந்து யாருக்காவது உடம்பு சரிலின்னா அவங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இட்லி ரசம் சாப்பாடு அப்புறம் வந்து பிரெட்டு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் பெப்பரெலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி உணவெல்லாம் அவங்களுக்கு செஞ்சித்தரலாம் சுடு தண்ணி எப்போவும் சுடு தண்ணியே குடிக்கிற மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரிலாம் வெச்சு தரலாம் இந்த சளி வந்து போகிறக்கு வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னா சிக்கன் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு அதில் வந்து சிக்கன் போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே பெப்பர் போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து அந்த சா அந்த எண்ணெயில் வந்து சாப்பாடை போட்டு அதையும் கிளரி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து ரசம் வைக்கலாம் நல்லா பெப்பர் அதிகமாக போட்டு தக்காளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் சீரகம் மிளகு பெப் என பூண்டு இந்த மாதிரிலாம் நல்லா கரைச்சுவுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றி கொதிக்க வெச்சு பெருங்காயத்தூள் போட்டா ரசம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து கார அதுக்கப்புறம் வந்து கஞ்சியெலாம் வெச்சு தரலாம் கொஞ்சம் காரம் கம்மியான உணவுனா சமச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் சாப்பிடோம்னா சளியெல்லாம் சீக்கிரமாக சரியாக போயிடும் எப்போவும் சுடு தண்ணியே குடிச்சுட்ருக்கணும்